கால்நடை அப்படிங்கிற சட்டம்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களை பொறுத்த வரையும் ஜல்லிக்கட்டுங்கிறது அந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு வீர விளையாட்டு தான் இது சென்னையில் எல்லாம் ஜல்லிக்கட்டுலாம் போட்டுருக்காங்க எங்கள் ஊர்லேயும் சரவுண்டிங்லேயும் அங்கே குமராபாளையம் திருச்செங்கோடு அந்த மாதிரி சைடுலாம் ஜல்லிக்கட்டு போட்டுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அதை விலங்குகளை நாங்கள் எந்த கஷ்டமும் படுத்த மாட்டோம் அப்படியும் எதுவும்னா இங்கே டாக்டர் கிட்ட வெட்னரி டாக்டர் கிட்ட போய் பார்ப்போம் உடனே போய் பார்த்துருவோம் இந்த மயில் அப்படி தான் வே அதர் ஸ்டேட்டில் எல்லாம் ஆடுச்சு அதை கொன்று சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் கேள்விபட்டிருக்குக்கோம் ஆனால் எங்கள் ஊரில் பொறுத்த வரையும் அப்படிலாம் கிடையாது நாங்கள் எந்த விலங்கையும் அடித்தது கிடையாது மயில் அப்படிங்கிறது தேசிய பறவை ஸோ அதனால் அது எதையும் பண்ண கூடாது அப்படியே இருந்தாலும் அதைபறக்க விட்றனும் அது அதை மற்றபடி அதை அடித்து சாப்பிடுறது அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் அதெல்லாம் பண்ணாதீங்க இங்கே எங்கள் ஊரு சைடுலாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது எங்கள் ஊரில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருந்தாலும் நாங்கள் வான் பண்ணுவோம் மத்தபடி ஏதாவது இருந்தால் போலீஸ்க்கு இன்ஃபாம் பண்ணுவோம் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மத்தபடி விலங்குகளை கஷ்டப்படுத்துகிறது அந்த மாதிரி வந்து எங்க ஊர் சைடு கிடையாது அப்படியும் இருக்கவும் மாட்டாங்க போதும்